ஹாலோ கலாம் ஏரியா ட்ராவல் ஏஜன்ஸிங்களா என் பெயரு விவேகானந்தன் நான் விழுப்புரத்துலேயிருந்து கால் பண்ணி இருக்கேன் ஸோ என் ஃப்ரெண்ட்சு எல்லா இப்போ வந்து ஒரு ட்ருப்மாதிரி ப்ளான் பண்ணி இருக்கோம் ஆமாம் ஆமாம் கொடைக்கானல் போகிறத்துக்கு ஸோ அமௌன்ட் எவ்வளோ ஆகும்ன்னு தெரிஞ்சிக்கலாமா ஆமாம் மொத்தமாக தான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒன் டே அவுட் ஒன் டே மட்டும் எங்களுக்கு வேணும் போயிட்டு வாங்க ஆமாம் உடனே போயிட்டு வந்துரனும் ஓகே எவ்வளோ அமௌன்டு வரும் சிக்ஸ்த் தவ்சல்ன்ன இல்லை இல்லேங்க நான் ரெகுலரு கஸ்டமர் தான் அவங்கள்ட்ட அடிக்கடி நான் வந்து எப்போவாது ட்ரிப் வெளியில் போனாலும் உங்கள்ட்ட தான் புக் பண்ணுவோம் அதில் எனக்கு நிறையா பேர் தெரியும் ஸோ அங்கே அதனால் நீங்கள் கொஞ்சம் அமௌன்ட் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே ஃபைவ் தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடன் இல்லைங்க ஒரு ஃபைவ் தவுசண்ட் ஓகே அப்படினா வில்லையா ஓகேங்க ஃபைனாலாக ஒரு ஃபைவ் தவுசண்ட் டூ ஃபிப்டிக்கு ஓகேங்க சரிங்க ஓகே ஓகே அமௌன்ட்டு ஜீபே பண்ணிகிறேன் இல்லேன்னா டிரைவர்கிட்ட அமௌன்ட் கொடுத்தறேன் ஓகேங்க ஸோ அட்ரஸ் தரேன் நோட் பண்ணிக்கிறிங்களா நம்பர் நாற்பத்தி ரெண்டு ஐய்னாரு கோயில் தெரு

ஒகேங்க தேங்ஸ்